தமிழ் மக்கள் வந்து பாசை தெரியாத மற்றவர்களோடு அவங்க வந்து பேசும் போது அவர்களோடய மொழி அழுத்தமாகவும் அதை வந்து சைகையின் மூலமாகவும் தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களோடய வ அதாவது வந்து மொழியானது எல்லாம் மொழிகளோடய கனெக்டிவ்வாக இருக்கறனால் அவங்களோடய வார்த்தைகளை ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை அழுத்தமாக அவங்கக்கிட்ட சொல்றதோடு மட்டும் இல்லாமல் அதை வந்து சைகைகள் மூலமாகவும் தெரிவிக்கிறாங்க மற்றும் மொழியினத்தவர்களும் அதை வந்து கரெக்டாக அதை வந்து சில வார்த்தைகளை வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத வந்து அழகாக தெரிஞ்சுக்கிறாங்க தங்களோடய வார்த்தைகளை வந்து சில சைகைகள் மூலமாகவும் சில வந்து உணர்ச்சிப்பூர்வமாக தன்னோடய முகத்துலேயே அந்த பாவனை மூலமாகவும் காட்டுறதுனால அவங்க என்ன சொல்ல வராங்க அது என்னா மாதிரியான அசைவுகளை கொடுக்குறாங்கங்குறத வந்து மற்ற மொழிகள் பேசுறவங்கள் ஈஸியாக அவங்கனால் வந்து அதைவந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியுது அவங்களோடய உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் அவங்க வந்து அதை சொல்ல வர அந்த மொழிகளோடய அதா அதாவது வந்து அவங்களோடய சின்ன சின்ன அசைவுகளை வச்சு ஈஸியாக கண்டுப்பிடிச்சிர்லாம் சைகை மூலிமா மட்டும் இல்லாமல் முக பாவனை மூலிமாகவும் உணர்ச்சிகரமான சில அசைவுகள் மூலிமாவும் அவங்க அதை வந்து தெரிவிக்கிறாங்க